ஆப்ஸ் அப்படின்றது வந்து இந்த டெக்னாலஜி வைஸாக இம்ப்ரூவ் ஆன ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு முக்கியமான ஆப்ஸ் நான் யூஸ் பண்றதை பற்றி பேசப்போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அப்படின்றது வந்து நான் எதுக்குலாம் யூஸ் பண்றேன்னால் ஃபோன் எடுத்தால் வாட்ஸ்அப் பார்க்காம இருக்கக்கூடிய ஆட்களே கிடையாது இப்போ இந்த வாட்ஸ்அப் அப்படின்றது ஒரு பர்ஸ்னல் ஒருத்தரை தனித்தனமான விஷயமா இருக்கட்டும் இல்லை அவங்க வேலை செய்கிற கூடிய விஷயமா இருக்கட்டும் இல்லை சமூகரீதியாக இருக்க காமனான விஷயமா இருக்கட்டும் இது எல்லாத்தேயுமே ஒரே இடத்துல பார்க்கக்கூடியது வா வாட்ஸ்அப் தான் ஆனால் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியாத நம்பரோடு காண்டாக்ட்டோ அதலாம் பண்ண முடியாது நம்மளுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்களோடு எவ்வளோக்கு எவ்வளோ பேச முடியுமோ பழக முடியுமோ அதுக்கான ஒரு வலைத்தளமாக இருக்குது இந்த வாட்ஸ்அப் இதில் கால் பண்ணிக்கலாம் ஒருத்தங்கக்கிட்டருந்து ஒருத் ஒருத்தங்கக்குட்ட ஈசியாக பேசிக்கலாம் ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கலாம் இந் மெசேஜ் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் வாட்ஸ்அப்பில் பண்ண முடியும் இப்போ நெக்ஸ்ட்டு நான் பேசக்கூடியது வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா இந்த எங்ஸ்டர்ஸ்க்கு நடையில் இந்த இளைய இளைய சமுதாயத்தின் முன்னாடி இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஒரு பெரிய ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம நிறையா போஸ்ட் பண்றது நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து பண்றது சேம் டைம் நம்ம ரீல்ஸ் பண்றது இது மூலிமா ஒரு ச ஒரு ஒரு சினிமாவில் நினைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி பல விஷயம்லாம் வந்து அதனால் கிடைக்கிது இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க கூட ஈசியாக பேசிக்க முடியும் நம்ம அதுக்கு நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பை மெயிண்டன் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி கைன்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் மூலிமா பண்ணிக்கலாம் தேர்ட் நான் பேசப்போகிறது வந்து லிங்க்ட்இன் லிங்க்ட்இன்ற ஆப் தான் வந்து இப்போ ரொம்ப ஒரு ப்ரொஃபஸ்னலிஷம் அப்படின்றதுனால லிங்க்ட்இன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போது ஒருத்தர் வந்து எங்கே வேலை செய்கிறாரு அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அவர் என்னென்ன பண்ணிட்டிருக்காரு என்ன ஒர்க் பண்றாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்கிறது தான் வந்து லிங்க்ட்இன்னாக இருக்குது இப்போ நான் ஃபார் எக்ஸ்சாம்பிள் ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி வேலையாக இருக்கப்போகுது அப்படின்ற விஷயத்த வந்து அங்கே வேலை செய்கிறவரு அவங்களும் பார்க்கலாம் அதே மாதிரி யார் என்னை இன்டெர்வ்யூ பண்றாங்களோ அவங்களும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இன் லிங்க்ட்இன் அப்படின்ற ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டாலே நம்ம சி என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தேயும் சொல்லக்கூடிய விதமாக இந்த லிங்க்ட்இன் ஆப் இருக்குது நாலாவதாக நான் சொல்லக்கூடியது வந்து யூட்டூப் யூட்டூபில் இல்லாத விஷயமே கிடையாது அதில் எது போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் இப்போ ஃபார் எக்ஸ்சாம்பிள் எங்கள் அம்மாவுக்கு குக்கிங் தெரியலன்னா எதாது சமைத்து கொடுன்னா அதில் பார்த்து சொல்லித்தருவாங்க எனக்கு எதாவது பிடிச்சிருக்கு எதோ எதோ ஒரு விஷயத்த நான் பாக் பார்க்கணும் நினச்ச ஒரு மூவியாக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் என்னால் பார்க்க முடியுது சேம் டைம் எனக்கு இப்போ நான் வந்து டெக்னிக்கலாக படிக்கணும் எனக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு ஒரு விஷயத்த நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம டெக்னிக்கலாகவும் கற்றுக்க முடியுது ஸோ யூட்டூபில் வந்து வே எல்லா விதமான தகவலையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா யூட்டூப் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒரு ஒரு ஆப் அப்படின்ற ஒரு குள்ளேயே இருக்குது அதாவது கை எதுவுமே நம்ம கண்ணில் இல்லைன்னாலும் வெளியில் போய் தேடணுன்றது இல்லை நம்ம கைக்குள்ளேயே எல்லாம் இருக்கும் இருக்குது கடைசியாக நான் சொல்லிக்க வரது வந்து ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் வந்து ரொம்ப பழசானது தான் ஆனால் இப்போ வந்து அதோடய அதோடய தாக்கம் தான் இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் லிங்க்ட்இன் எல்லாமே ஃபேஸ்புக் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாதவங்க கூட கூட நம்ம கனெக்ட் கனெக்ஷன் பண்ணி அவங்க நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயத்த வந்து நம்ம செய்யக்கூடிய பிளாட்ஃபார்மாக ஃபேஸ்புக் அப்படின்றது இருக்குது நம்ம எங்கே போகிறோம் ஏது வரோம் எல்லாத்தேயும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய விதமாக இருக்குது இப்போ நம்ம இதெல்லாம் எதெல்லாம் பண்ணாலுமே நம்ம எப்படி பண்றோம் அப்படின்றத நம்ம கையில் தான் இருக்குது அது நல்லதாக எடுத்துக்கிட்டோன்னால் நல்லதாக போகும் கெட்டதாக எடுத்துக்கிட்டோன்னால் கெட்டதாக வரும் இட்ஸ் ஆ இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிற விஷயம் தான்